நான் வந்து ஒரு டாப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த டாப்ஸு எப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் கொடுத்த சைஸில் அது வரல கலரும் ஃபேடாகி இருந்துச்சு அதாவது நான் வாங்கிறப்பேயே ஃபேடாகி இருந்துச்சு அதில் வந்து எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை என்னடா இவ்வளோ அமௌண்டு கொடுத்து இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை இப்படி வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி அது வந்து அது ஆல்ரெடி ஃபேடாகி தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து அது அதை நம்ம வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணுறப்ப அது இன்னும் வந்து ரொம்ப லைட்டாக ஆரம்பிச்சுட்டு அது மாதிரி க்ளாத்லேயும் நூல் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு நூல் கிளம்பல க்ளாத் குவாலிட்டியாக இல்லைனா அது மாதிரி நூல் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி அந்த டாப்ஸை தான் நான் வந்து ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அது வந்து எதுவும் பக்காவாக இல்லை அந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் சைஸும் கரெக்டாக இல்ல கிளாத்தும் கரெக்டாக இல்ல குவாலிட்டியும் ஒழுங்காக இல்லை மூணும் ஒழுங்காக இல்லாததினால அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல அப்புறம் நான் திருப்பி அதை வந்து ரிட்டன் போட்டு விட்டுட்டேன் அவ்வளோதான்